எனக்கு பிடித்த பத்திரிக்கை வந்து குமுதம் செய்தித்தாள் வந்து தினத்தந்தி வலைப்பதிவு வந்து சத்தியம் சேனல் உடைய வலைப்பதிவு அதாவது இதுகளில் வந்து உண்மையான பதிவுகள நிகழ்வுகள நேரடிகளாக இந்த கா செய்திகளை தெரியப்படுத்துகிறாங்க ஸோ இந்த பத்திரிக்கை செய்தித்தாள் வலைப்பதிவு எனக்கு பிடிச்சுருக்கு